இந்தியாவில் பல மன்னர்கள் ஆண்டிருக்காங்க அதுலேயும் தென்னிந்தியாவில் மூணு பவர்ஃபுல்லான மன்னர்கள் ஆண்டிருக்காங்க சேரர் சோழர் பாண்டியன்னு மூணு மன்னர்கள் ஆண்டிருக்காங்க அதுலேயும் சோழர்கள் வந்துவிட்டு ஒரு பவர்ஃபுல்லான எம்ப்பையர் வந்துவிட்டு தென்னிந்தியாவுலேயே ஒரு பவர்ஃபுல்லான எம்ப்பையர்னா அது சோழர் தான் அவங்க தான் முத முதல்ல யானையை கட்டி யானையை வச்சு போர் தொடுத்த அந்த ஸ்டாட்டிக்ஸை யூஸ் பண்ணதே அந்த முத முதல்ல யூஸ் பண்ணதே அது சோழர் பரம்பரை தான் அவங்க வந்துவிட்டு அவங்களோட சோழ தேசத்தை வந்துவிட்டு விரிவுப்படுத்துறதுக்காண்டி கடல் கடந்து தாண்டி போய் பல கன்ட்ரீஸ்லையும் போய் கேப்ச்சர் பண்ணியிருக்காங்க லேண்டு ஓரியன்ட்டாகவும் வந்துவிட்டு ஏகப்பட்ட மன்னர்களை தோக்கடித்து எல்லா இடத்தையும் சோழ ராஜ்ஜியமாக்கியிருக்காங்க அவர் அந்த லெவலுக்கு வந்துவிட்டு ஒரு பவர்ஃபுல்லான எம்ப்பையர் இவங்க கட்டாத கோவில்கள் இல்லை பார்க்காத நெல்மணிகள் கிடையாது நிறையா பொன் பொருள்னு ஏகப்பட்டது சேத்திருக்காங்க இவங்க கட்டின கோவில் ஆயிரம் வருஷம் தாண்டியும் இன்னுமும் ஒரு தரமான கோவிலா நின்னுகிட்ருக்கு இப்போது வரைக்கும் அவங்க பீரியடு ஆண்ட சமயத்தில் வந்துவிட்டு உணவுக்கு வந்து பஞ்சம் இருக்காது செல்வத்துக்கும் பஞ்சம் இருக்காது மக்கள்கள்லாம் வந்துவிட்டு ஒரு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ராஜ்யத்தில் இருந்திருக்காங்க ஒரு ஒரு தரமான ஒரு ராஜானா அது சோழர்கள் தான்